சார் வணக்கம் ஆமாம் உயிரூட்டல் அறக்கட்டளைலேருந்து பேசுகிறோம் மைக்கு பேரை சொல்லுங்கள் சார் மைக் சார் அந்த நிஜமா சார் சார் உயிரூட்டல் அறக்கட்டளை வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரியில் ஆரம்பிக்கப்பட்டதுங்க இந்த அறக்கட்டளை வந்து பல்வேறு சமூக பணிகளில் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்குது சார் அதில் மிக பிரதானமான பணின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆகஸ்ட்டு ஒன்றாந்தேதி உலக தாய்ப்பால் தினத்தன்னைக்கு அன்னம் பகிர்ந்திரு அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நாங்கள் வந்து ஆரம்பித்தோம் சார் அந்த திட்டத்தின் மூலமாக தினமும் அனுதினமும் ஒரு நாள் கூட இடை விடாமல் தொடர்ந்து சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய ஆதரவற்ற மக்களுக்கு இந்த ஒரு நாங்கள் உணவு வழங்கிக்கிட்டு இருக்கிறோம் இன்னையோடு ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு நாட்கள் ஒரு நாள் கூட இடைவிடாமல் தொடர்ந்து சாலையோரத்தில் இருக்ககூடிய மக்களுக்கு வந்து உணவு கொடுத்துட்டு இருக்கோம் சார் அது தமிழ்நாட்டுல பனிரெண்டு மாவட்டங்களில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ இப்போ கடந்த ஓராண்டு காலமாக ஸ்ரீலங்காவிலையும் இந்த பணிகளை மேற்கொண்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சார் சார் நிஜமா நாங்கள் பொதுமக்கள் கிட்டே தான் நிதி திரட்டி இந்த பணிகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஆரம்ப கால கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸில் திருமண மண்டபங்களில் மீதமாக கூடிய உணவுகளை சேகரித்து ஆதரவற்ற மக்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருந்தோம் சார் ஆமாம் சார் நண்பர்கள் கிட்டே கல்லூரி மாணவர்கள்கிட்டே ஸோ பப்ளிக்கிட்டே இல்லை கடைகளில் இந்த மாதிரியான இடங்களில் போய்ட்டு நிதி திரட்டி மக்களுடைய ஆதரவோடு இந்த பணியை நாங்கள் செயல்படுத்திட்டு இருக்கோம் சார் அதான் சார் அப்புறம் முதியோர் பெண்கள் குழந்தைகள் பழங்குடியின மக்கள் ஆதரவற்றோர் மனநலம் பாதிக்கப்பட்டோர் இப்படியான ஆட்களை வந்து தேர்வு பண்ணி ஸோ கை நீட்டுற யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நாங்கள் உணவு கொடுத்துட்றோம் சார் சார் எங்களுடைய டார்கெட் வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்ச பட்சம் நூறு பேருக்காச்சும் உணவு கொடுக்கணுங்குறது அதுக்கு மேலே வந்து உணவு கொடையாளர்கள் வந்து எவ்வளோ உணவு கொடுத்தாலும் அதை மக்களுக்கு வந்து சேக்கிற பணிகளை செஞ்சுட்டு இருக்கோம் சார் இல்லை உயிரூட்டல் அறக்கட்டளை முறையாக பதிவு செஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சார் இல்லை அரசு சைடில் இருந்தெல்லாம் எந்த நிதி உதவியும் இல்லை சார் நம்ம தனிப்பட்ட முறையில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இல்லை அரசுக்கிட்டே போய்ட்டு யாருக்கிட்டே இது சம்பந்தமா பேசுகிறது கேக்கிறதுங்கிறது இது வரைக்கும் தெரியல சார் அதனால கொரோனா காலக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் தான் எங்கக்கிட்டே உதவி கேட்டு மக்கள் எந்த இடத்துல எல்லாம் பாதிக்கப்பட்டுருக்காங்க அவங்க டேட்டா கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க வாங்கி நம்மக்கிட்டேருந்து தான் உதவி பண்ணாங்களே தவிர அவங்க எந்த உதவியும் பண்ணல சார் சார் அடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு வந்து இந்த மீன் கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்று கொடுப்பது மேலானது ஸோ உணவு கொடுத்துட்டு அப்படியே கடந்து போகிறது மட்டுமே இல்லாமல் ரொம்ப இயலாமையில் முடியாமல் இருக்கக்கூடிய ஆதரவற்ற மக்களை வந்து ஒன்று திரட்டி அவங்களுக்கு என்ன ஒரு வாழ்வாதார வசதியை ஏற்படுத்தி கொடுக்குறது தான் எங்களோட நோக்கமாக வைச்சிருக்கோம் சார் ஆமாம் சார் சார் நாங்கள் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரியில் இருபத்திரெண்டு தன்னார்வலர்களை வைச்சி செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் சார் தமிழ்நாடு முழுக்க ஒரு எண்பத்தி ஆறு தன்னார்வலர்கள் வந்து செயல்படுறாங்க இலங்கையில் முப்பது கல்லூரி மாணவர்கள் வந்து செயல்படுறாங்க சார் இல்லை எப்படின்னா அவங்க எப்படி நிதி திரட்டுகிறாங்கன்னா இப்போ இலங்கையில் முந்நூறு பேர் இருக்காங்க சார் ஒரு வீட்டில் இரண்டு உணவுகளை தயார் பண்ணியோ இல்லை ஹோட்டலில் வந்து அவங்க தயார் பண்ணியோ ஒருத்தர் ரெண்டு உணவு கொடுக்கணும் அந்த ரெண்டு உணவு ஒரு இடத்துல அசெம்பள் பண்ணால் முப்பது அறுபது உணவாக இல்லை குறைஞ்சப்பட்சம் ஐம்பது உணவாக சேரும் அப்படியே அந்த உணவை வந்து மக்கள் மத்தியில் கொடுத்துட்ருக்கோம் இலங்கையில் வாரத்தில் ஒரு நாள் கொடுத்துட்ருக்கோம் சார் தன்னார்வலர்கள்லாம் தங்கள் விருப்பப்படி தான் வந்து இந்த சேவையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க சார் ஹோட்டல்ஸில் மீதமாக கூடிய உணவுகளை சில பேர் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க நாங்கள் எங்கள் அறக்கட்டளை மூலமாக சில பேருக்கு நிதி கொடுத்து இதை செயல்படுத்திட்டு இருக்கிறோம் சார் அப்படிங்கிற திட்டம் தனித்திட்டம் அந்த திட்டத்தின் மூலமாக தான் இந்த பணிகளெல்லாம் செயல்படுதுங்க ஆ இல்லைங்க எங்கள் அறக்கட்டளை இதில் வராதுங்க சார் நான் வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் சார் ப்ளஸ் வந்து நான் ஒரு என்ஜியோவில் ஆஃபீஸ் ஸ்டாஃபாகவும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க சார் நான் பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்திருக்கேன் டிப்ளமோ ஜெர்னலிசம் படித்திருக்கேன் சார் இல்லை எங்கள் வீட்டில் வந்து இதுக்கான ஆதரவு எப்பவுமே கொடுத்துட்டு இருக்கிறாங்க சார் அது இல்லாமல் அர்ப்பணிப்பு இல்லாமல் இந்த பணிகளை நிச்சயமாக செய்ய முடியாது ஸோ ஏதாச்சும் ஒன்றை இழந்தா தான் பண்ண முடியுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த மக்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சார் நன்றிங்க ஐயா